எங்கள் நாங்கள் சின்ன வயசுல இருக்கக்குள்ளலாம் வந்து பொண்ணு மாப்பிளைய வரவேற்கிறத்துக்கு வந்து இப்போ இன்னிசை கச்சேரி லக்ஷ்மண் சுருதி கச்சேரி போடுனா அவங்க வந்து பாடி வரவேற்பாங்க மணமகளே மணமகளே போடுகிற பாட்டு பாடி அவங்க வரவேற்பாங்க இப்போல்லாம் காலம் மாறுற தோணும் மாரி இப்போல்லாம் சங்கீத இது போட்டு அவங்க நடன கலைஞர் வந்து அதுக்கு தகுந்தமேரி பாட்டு போட்டு அவங்க உள்ளேருந்து வர வைக்ககுள்ளே இந்த மாரி நிறையா நடன கலைஞர் நடனம் ஆடி அவங்கள ஸ்டேஜி வரைக்கும் போய் இது பண்ணி இது பண்ணுறாங்க அந்த கர்நாடக சங்கீதம் போன்ற சங்கீத இதெல்லாம் வாசிச்சு இது பண்ணுறாங்க பொண்ணு மாப்பிள வரக்குள்ளே டேன்ஸ் ஆடினு வந்து வரவேற்கிறாங்க அந்தமாரி இதெல்லாம் இப்போ நடக்குது இப்போ காலத்துக்கு ஏற்ப இப்போ அதுக்கு தகுந்தமாரி சங்கீதம் கர்நாடக சங்கீதம் போன்ற இசை கச்சேரிகள் வெச்சு வரவேற்கிறாங்க இப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பொண்ணு மாப்பிளைய கேக்கிறப்ப பாடல் அவங்க உடனே இதை ப்ளே பண்ணுறாங்க அது அப்புறம் வந்து அவங்க வரவை யாராக் கேக்கிற கல்யாணத்துக்கு வரவங்க கேக்கிற பழைய பாட்டு கேட்டாக்கூடும் அதை வந்து இசை கலைஞர்லாம் இப்போது வந்து அதை நல்லா பாடி இது பண்ணுறாங்க இப்போத்திய கலாச்சாரம் இந்த இப்போ கலாசாரத்தை அவங்க பின்பற்றாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இதுவுமாக இருக்கும்